வீட்டில் வந்து கேஸ் தேவை இல்லாது கேஸ் வந்து சிலிண்டர் வந்து அடுத்து சிலிண்டர் வந்து நெருப்பு பற்ற வைக்கும் போது வந்து பக்கம் இருக்கக்கூடாது அதுக்கு கொஞ்சம் தள்ளிதான் வைக்கணும் அது வந்து ஆனாகி கொஞ்சம் ஃபயரிங் ஆச்சுன்னா கூட அது வெடிக்க ஆரம்மிச்சுடும் அங்கே லேடீஸ் வந்து நிச்சயம் இருக்கக்கூடாது மொபைல் பேசக்கூடாது பக்கம் நின்று ஃபோன் வந்து சார்ஜி சார்ஜி போட்டு ஃபோன் பேசக்கூடாது அது நம்ம உடம்புக்கு வந்து பாதிப்பு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகமாக வந்து பேசுறதினால அதை வந்து ஓவர் ஹீட்டாகி வெடிக்கிற தன்மை வந்து மொபைலுக்கு இருக்கு அடுத்தது குக்கர் வந்து குக்கர் வந்து குக்கரை ஆன் பண்ணி சாதம் வடிக்கும் போது வந்து குக்கரை வந்து கரெக்டா விசிலுக்கு வந்து வைக்கணும் விசில் வந்து இல்லனா அது வந்து விசில் வந்து அதிகமாக சவுண்டு கொடுத்து விசிலு சுத்தமாக வராது போச்சுன்னா இது குக்கர் வந்து வெடிக்க ஆரமிச்சுடும் வெடிச்சு மேலே போயிடும் அதனால வந்து வீட்டில் பாதிப்பு இருக்கு அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜி வந்து எப்பயுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது ஓப்பனில் இருந்தால் அதுவும் வெடிக்க வந்து வாய்ப்பிருக்கு அப்புறம் சாப்பாடு வந்து உள்ளே வந்து குளிர்பானம் வச்சு நம்ம குளிராக சாப்பிட்லாம் அப்படினு சொன்னால் நம்ம உடம்புக்கு பாதிப்பிருக்கு அதனால் வந்து அதில் கெமிக்கல் இருக்கு ப்ளஸு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறதோ ஃபேர் அண்ட் லவ்லியில் வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஃபேர் அண்ட் லவ்லி உள்ளாற வந்து நிறையா வந்து பிரச்சனைங்க இருக்கு அதில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸுக்கு வந்து நிறையா டேமேஜிங்க வந்து ஏற்படும் அதனால வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து தொற்றுநோய் மாதிரி பரவக்கூட ஒரு வாய்ப்பிருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் அடுத்தது வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது ஷாம்பு வந்து நம்மளுக்கு வந்து ஷாம்பு வந்து இதாயிருக்கும் ஷாம்பு தலையில் போடுறதினால வந்து முடி வந்து கொட்டும் அதுவும் வந்து கெமிக்கல் வந்து அதுலேயும் இருக்கு கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய வந்து ப்ராடக்ட் கிடையாது அந்த பிராடக்டுங்க அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது லிப்டிக்லேயும் வந்து கெமிக்கல் இருக்கு அடுத்தது வந்து ஐ லைனர் போடக்கூடாது ஐ லைனர் போட்டால் முகத்துக்கு வந்து பிரச்சனை இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து சுவிட்ச் பாக்ஸு சுவிட்ச் பாக்ஸு வந்து ஒயரிங் வந்து ஆனில் தான் இருக்கணும் ஒயரிங் வந்து கரெக்டாதான் பிராடக்டுக்கு வரும் கரெக்டா வாங்கி யூஸ் பண்ணி பண்ணணும் அது கொஞ்சம் வந்து கட்டாகிட்டாலும் நம்மளுக்கு எப்போனாலும் எர்த்தடிக்கும் அதனால வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படுது இதனால வந்து நிறைய வந்து பாதிப்பு இருக்கு ப்ளஸு பைக்கு பைக்கில் வந்து கரெக்டா வந்து நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி வெச்சுக்கணும் கீர் பாக்ஸை வந்து அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் ரெடி ரெடி பண்ணி வைக்கறோம்னா அப்போ வந்து தேவையில்லாமல் இதுவாக இருந்துச்சுன்னா ஜாமாகி வந்து அதுவும் ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு இதனால வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்கு இந்த பிராடக்டுனால